துணிகளை வந்து துவைக்கிறத்துக்கு நான் சர்ஃபில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வப்போம் ஊற வச்சிட்டு அதற்கப்புறமேல சோப்பு போட்டும் இந்த கா காலரில் எல்லாம் கொஞ்சம் அழுக்கு ஜா அதிகமாக இருந்தால் சோப் போட்டு துவப்போம் அந்த வானிலைகள் வந்து சரியாக இல்லை கிளைமேட்டு வந்து பனி சீசன் ம மழை சீசனில் எல்லாம் நான் வந்து நல்லா புழிஞ்சிட்டு வே காய போட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டு விட்றது தான் வழக்கமாக இருக்கு அது அப்படி தான் துணிய நாங்கள் காய வச்சிக்கிறோம் அதிக தண்ணீரை வந்து வீணாக்கறதில்லை நாங்கள் வந்து ஏ தண்ணிய வந்து அளவோட தான் நான் மற்றவங்க செஞ்சால் கூட அவங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இவ்வளோ தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது குளிக்கிறதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நல்லா அழுக்கெல்லாம் நல்லா ரெண்டு சொம்பு தண்ணிய ஊற்றி நல்லா தேச்சிட்டு அப்புறமேல தண்ணி ஊற்றி குளிச்சோனாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லா இதாகவும் இருக்கும் அதேபோல் துணிகளை வந்து அலசும்பொழுதும் சரி அந்த வந்து நம்ம வந்து ஒரு அளவு தண்ணி பக்கெட்டில் வச்சிட்டு துணியை மொ முதல்ல நல்லா வாஷ் பண்ணுறமா நல்லா அலசிவிட்டு புழிஞ்சிகிட்டு இன்னோரு தடவை வேணுன்னாலும் இன்னோரு தடவை தேவைப்பட்டா அலசிக்கலாம் அது மாதிரி த தண்ணி வந்து சிக்கனமாக செய்வேன் அதேபோல் மற்ற எல்லா இடத்துலையுமே மற்றவங்களுக்கும் அந்த வந்து நான் வந்து சொல்லிருக்கேன் தண்ணிய ரொம்ப செலவு பண்ணாதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் கொடுப்பேன் தேங்க் யூ